ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வஊசி பார்க் தென் கொடிவேரி அணை தென் பண்ணாரி அம்மன் கோயில் தென் பவானிசாகர் இந்தமாதிரி சுற்றுலாதளங்கள்லாம் இருக்கு அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து விசிட் பண்ணுறாங்க வஊசி பார்க்க பொறுத்தளவுக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சுற்றுத்து அங்கே சுற்றி பார்க்குறமாரி நிறையா இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேம்லியாக எல்லாரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்லாம் அதே மாரி கொடிவேரி அணையிலையும் பார்த்தா வாட்டரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்து விழுகுறனால அங்கே போய் நிறையா பேர் குளிப்பாங்க இதனால் நிறைய நிறையா பேர் ஹேப்பியாக இருப்பாங்க ஸோ நிறையா பேர் வந்து விசிட் பண்ணிட்டுருக்காங்க கொடிவேரி அணையும் தென் பண்ணாரி அம்மன் கோயிலில் வந்து வருசத்தில் ஒரு டைம் வந்து குண்டம் திருவிழா வந்து வரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லட்ச கணக்கில் மக்கள் வந்து எங்கெங்கிருந்தோ வருவாங்க பண்ணாரி அம்மன் கோயில் வந்து ஈரோட்டில் வந்து ரொம்பவுமே பேமஸான கோயில் தென் பவானிசாகர் டேம் பவானிசாகர் டேம் பார்த்திங்கன்னா பக்கத்துலையே டேம் இருக்கு டேம் பக்கத்துலையே பார்க் இருக்கு ஸோ நிறையா பேர் பார்க்கறாங்க தண்ணி விழுகிறதையும் பார்க்குறாங்க பார்க்க போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரவங்களும் நிறையா பேர் இருக்காங்க